பயணம் செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னெனா ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பயணம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு வந்து மன நிம்மதியையும் சந்தோஷம் தருவதாக இருக்கிறதால ரொம்ப அதிகமாக பண்ணுவேன் ரொம்ப நாள் லாங் ட்ராவல் ரொம்ப தூரம் நீண்ட பயணங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பயணம் நிறையா இடத்துக்கு போயிருக்கேன் நிறையா இந்த வெள்ளையங்கிரி மலை மேலகிரி கொடைக்கானல் ஊட்டி ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய போயிட்டு அங்கே நல்ல ஒரு நல்ல ஒரு அனுபவம் ப்ளஸ் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை எல்லாமே நமக்கு அமைஞ்சிருக்கு அதை விட்டா நம்ம தமிழ்நாட்ட விட்டு வெளிய போனோம் அப்படினா இந்த தாஜ்மஹால் சொந்த கோவில் பட்டடக்க கோவில் ஸோ நிறையா கோவில் போயிருக்கோம் அயிதா அயிராவரம் கோவிலு ஹைகோ ஹைகோகோல் கோவிலூன்ற ஹைகோகோல் கோவில் அடுத்தது பார்த்தோம் அப்படினா வேற எங்கே போயிருக்கோம் ஆக்ராக்கு போயிட்டு அங்கே கோவில் பார்த்துருக்காச்சி அதை விட்டோம் அப்படினா ஸோ இது மாதிரி பெரிய பெரிய இடத்துல போயிட்டு இருக்கற கோவில் பார்த்துருக்கேன்ங்க ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கறதுனால அந்த பயணத்தை நான் அடிக்கடி போன பண்ண பண்ணுறேன் அது தான் பயணம் பண்ணுறப்ப முக்கியமாக நம்ம வந்து ரொம்ப கவனமாக செல்லுகிறோம் அப்போதான் நம்ம வந்து பயணம் பண்ணுறப்ப இன்னும் ஒன்று நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ்சோட போனோம்னா இன்னும் நல்லா சந்தோஷமாகவும் நல்ல ஹேப்பியாகவும் இருக்கும்